ஆ யாருங்க ஆ பார்வதியா ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சி வீடு வாசலெல்லாம் மொழுவி கழுவி குளிச்சுட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது சாய்ந்திரம் நால்ரை வரைக்கும் விரதமாக இருக்கணும் நீ வந்துட்டு ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் விரதமெலாம் விடக்கூடாது வந்து சாமியை பார்த்து அபிஷேகம் அபிஷேகமெல்லாம் செஞ்சுட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஏழு தேங்காய் பழத்தில் ஒரு அபிஷேகம்னு பண்ணுவாங்க பால் தயிர் இளநீ உங்களுக்கு மனம் உங் உங்களுக்கு என்ன ப கொண்டுகிட்டு வரணும்ன்னு மனசில் இருக்குதோ அப்படி கொண்டுகிட்டு வாங்க எதுவும் கட்டாயம் கிடையாது சரி ஆ ஆ ஆ ஆ சுண்டல் வ வச்சு எடுத்துக்கிட்டு பொங்கல் வச்சு எடுத்துக்கிட்டு பிள்ளையாருக்கு கொழுக்கட்டைன்னா ரொம்பப் பிடிக்கும் கொழுக்கட்டக்கூட செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க ஆ எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு நால்ரைக்கெல்லாம் ஆ தேங்காய் பழம் பூ மாலை சா சாமிக்கொரு வேஷ்டி துண்டு பிள்ளையாருக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நீங்களே முழுசும் செய்கிற மாதிரி இருந்தால் பால் தயிர் ஆ தேன் இளநீரு பன்னீர் எல்லாம் ஒரு அரிசி மாவு மஞ்சத்தூள் திருமஞ்சனம் இப்படி பத்து பதினொரு அபிஷேகம் பண்ணுறதுன்னா பண்ணலாம் உங்கள் வசதியைப் போல் இல்லை நான் கொஞ்சமாக செய்கிறேன் என்கிட்ட பணம் இல்லை அப்படினா ஏழு அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் பண்ணிக்கங்க சரியா எப்படி செய்யணுமோ ஐயர் பூஜை பண்ணுவார் நால்ரைக்கு வந்துருவார் ஆறு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் இருந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு பிரசாதம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னால் எல்லாேத்துக்கும் அள்ளிக் கொடுத்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்துக்கும் அள்ளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குப் போய் தான் நீங்கள் விரதம் விடணும் அந்த பிரசாதத்துலேயே விரதம் விட்டுக்கலாம் வீட்டுக்குப் போய் அப்புறம் விரதம் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் சாய்ந்திரம் வரைக்கும் இருக்கிறதுன்னா கொஞ்சம் டீ காஃபி குடிச்சுட்டு ஆ டீ காஃபியெலாம் குடிக்கலாம் குடிச்சுட்டு விரதமெலாம் இருங்க சாப்பிடாம சரியா ஆ சரிங்க நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு வர்றேங்க நாங்கெல்லாம் ஆ ஆ நாலு மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுங்க ஐயர் நால்ரைக்கு வருவார் ஆ சரிங்க வேறு ஒன்றும் இல்லையே மறக்காமல் இந்த மாதம் காலண்ட்ரைப் பார்த்துட்டு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும் உண்மையாலும் கொண்டுகிட்டு வாங்க சும்மா கேட்காதீங்க ஆ சரி ஆ சரி ரைட்டு சரி நீங்கள் இன்னும் ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர்த்துக்கு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு வாங்க ஒரு பத்து பேர் வந்து நின்று சாமி கும்பிட்டாங்கன்னா பிரசாதம் அள்ளிக் கொடுக்க சௌகரியமா இருக்கும் ஆ சரி ரைட்டு